மின்சாரத்தில் வந்து எந்தமாதிரி ஆபத்து வரும்ன்னா இப்போது ஒருத்தருக்கு ஷாக் அடிக்குதுனா வந்து ஒவ்வொரு டீம் அவங்களுக்கு வந்து தீ காயம் மாதிரி வரும் ஒருசில டைமில் வந்து அவங்களோட உயிருக்கே ஆபத்தாக போயிடும் அதுக்கப்றம் அதுலேருந்து எப்படி நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறது அப்படீன்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ மழை காலங்களில் வந்து அதிகமாக ஷாக் அடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு இடத்துல மழை தண்ணி தேங்கி நிற்கிதுன்னா அங்கே பக்கத்தில் ஒரு கரண்டு கம்பி இருந்ததுனா அங்கே வந்து இந்த கரண்டு கம்பி வந்து அறுந்து விழுந்திருக்கா அப்படீன்னு நீங்கள் வந்து பார்க்கணும் அதுபோக வீட்டில் வந்துவிட்டு சின்ன சின்ன ஓயரெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து இடைல விட்டு கிடக்குதா அந்த ஒயர் வந்து கொஞ்சம் அறுந்து கிடக்குதா பார்த்துக்கணும் அது அதுக்கு உள்ளிருக்கிற அந்த கம்பி வந்து வெளியில் தெரிஞ்சுதுன்னா அந்த கம்பியில் வந்து நம்ம கை வைக்கும்போது கண்டிப்பாக ஷாக் அடிக்கும் அதுக்கப்பறம் வந்து கரண்டு கம்பத்திலேருந்து ஒரு ப்ரொடக்டர் கம்பின்னு இருக்கும் அந்த ப்ரொடக்டர் கம்பி வந்து இருக்குதா அப்படீங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க மின்சார துறையில் வந்து நீங்கள் வந்து போன் பண்ணி சொல்லிடணும் இப்படி தான் நம்மளை வந்து மின்சாரத்திலேந்து பாதுகாத்துக்கணும்